ஐயா காலையில் நீங்கள் பால் கொடுத்துருந்தீங்கள்ல அந்த பால் வந்து திரிஞ்சிடுச்சி ஆமாங்க வாங்கிட்டு போனாங்கள் அவங்க ஒரு பத்து மணிக்கு மேலே அவங்க அதில் வந்து டீ போட்டாங்க அது போட்டோனே அது கொஞ்சம் நேரம்தான் இதானுச்சு அதுக்குள்ளே திரிஞ்சிடுச்சி வீணாப்போயிடுச்சு சுத்தமாக பால் வந்து வீட்டில்தான் கொடுத்துருந்தேன் அவங்க வந்து வச்சிருந்தாங்கள் ஒரு வாரமாக இல்லை அவங்க ஃபிரிட்ஜில் வைக்கலைன்னு நினைக்கிறேன் கீழேதான் வச்சிருந்தாங்கள் ஓகேங்க பாலை வாங்கிவிட்டு எவ்வளோ நேரம் நம்ம ஃபிரிட்ஜில் வச்சிக்காமல் நார்மலாக வச்சிக்கலாம் ஓகே ஓகே இப்போ பால் ரேட்டெலாம் இப்போது ஏதாவது குறையுமா இல்லை அதேதான் இருக்குமா சரி ஓகே இப்போது இன்றைக்கு வந்து பால் திரிஞ்சிடுச்சி அதுக்கு நான் ஏதாவது அமௌண்டு கொடுக்கணுமா இல்லை க ஏதாவது க குறச்சிக்கிறீங்களா ஓகே ஓகே இல்லை நாங்கள் வருட கணக்கில் பால் எடுத்துக்கிட்டிடுருக்கோம் இது வரைக்கும் எந்த கம்ப்ளைன்ட்டும் உங்கள்கிட்ட இல்லை இன்றைக்கு கொஞ்சம் எனக்கு சந்தேகமாகிடுச்சி இப்போ பால் வந்து வீணாகிப்போயிடுச்சி அப்படின்னு சொல்லிவிட்டு ஓகே ஓகேங்க நான் வீட்டில் சொல்லிவிட்டு நான் இனிமே கரெக்ட்டாக வைக்க சொல்கிறேன் தேங்க் யூங்க